வாழை போட்டுருக்கோம் வாழை போற்றுந்தோமுன்னா ஒரு புயல் காற்று அடிச்சிச்சின்னா வாழை சரியும் வாழை சரிஞ்சா எங்களுக்கு தான் நஷ்டம் அதனால வந்து அந்த நாங்கள் விவசாயம் பண்ண காசை எடுக்க முடியாது அது வந்து அரசாங்கமும் அது கொடுக்குறத்துக்கு கொஞ்சம் தாமதம் படுவாங்க கொடுக்கவும் மாட்டாங்க என்ன எங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும் அதே மாதிரி கரும்பு போடுறோம் கரும்பு போட்டு காற்றதடிச்சா கரும்பு சாஞ்சா கூட அதை நிமித்திர்லாம் தண்ணி வந்து கரும்பில் பூந்து ரொம்ப அழிஞ்சிருச்சின்னா கரும்பு வந்து அழுவி வீணாக போயிடும் அதனால வந்து அதுவும் பாதிப்பு ஏற்படும் அதுவும் எங்களுக்கு நஷ்டம் தான் விவசாயம் பண்ணுறோம் விவசாயம் பண்ணயில்ல வயல் நடுறோம் வய நட்டு நல்லா கருது வர்ற நேரத்தில் மழை பெய்யது மழை பெஞ்சா கதிர் ஜாடா தண்ணியில் போயிடும் அப்புறம் தண்ணியில் போனால் எங்களுக்கு தான் நஷ்டம் என்னா அந்த மழை பெய்யாம இருந்தால் அந்த கதிரை அறுத்து நாங்கள் கரை சேர்த்தோமுன்னா எங்களுக்கு லாபம் மழையில் நனஞ்சின்னா கதிர் வீணாக போயிடும் அது எங்களுக்கு நஷ்டமாக போயிடும் அதுவும் எங்களுக்கு நஷ்டமாயிடும் அது ஒன்று ரெண்டாவது வந்து புயல் அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் இடி இடிச்சாலும் எது பண்ணாலும் விவசாயத்தை பாதுகாக்கிறத்துக்கு எந்த வழியும் கிடையாது மழை பெஞ்சாலும் கதிர் வீணாக போயிடும் காற்றடிச்சா வாழை போயிடும் என்ன கரும்பு வீணாக போயிடும் அதனால நாங்கள் ரொம்ப சிரமம் தான் படுவோம் என்ன இதுக்கு நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட கேட்டமுன்னா எங்களுக்கு உதவி செய்வாங்களா செய்ய மாட்டாங்க கஷ்டம் தான் படணும் எங்கள் பணத்தை செலவு பண்ணி நாங்கள் வேஸ்ட்டாக எங்கள் பணம் தான் போகும் என்ன எங்கள் பணம் தான் போகும் அவங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை எங்களுக்கு தான் நஷ்டம் எங்கள் உழைப்பு நாங்கள் கஷ்டப்படுகிறது எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அதனால வந்து நாங்கள் என்ன செய்ய முடியும் நாங்கள் சிரமம் தான் படணும்